நான் புத்தகங்களைத் தவிர பத்திரிகைகள் அனைவற்றையும் செய்தித்தாள்கள் ஆகியவற்றை படி படிக்கிறேன் படித்து படிப்பேன் அது அதன் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து தொழில் தொழில் மற்றும் எல்லா விளையாட்டுகள் விளையாட்டு செய்திகள் என எல்லா எல்லாவற்றையுமே நான் ஆவலுடன் படி படித்து தெரிந்துக்கொள்வேன் நான் புத்தகங்கள் விட பத்திரிகைகளில் பத்திரிகைகளில் தின அன்றாட நிகழ்ச்சிகள் வருகின்றன அவற்றுள் காலை பதிப்புகள் மாலை பதிப்புகள் ரெண்டையும் இரண்டு பதிப்புகளையுமே நான் ஆவலுடன் நான் படிப்பேன் ம மற்ற மற்ற மற்ற புத்தகங்களைத் தவிர

தினம் மற்ற மற்ற செய்திகளான தினமணி தின தினகரன் தி தினமலர் தினத்தந்தி ஆகிய எல்லா ப பத்திரிகைகளையும் நான் மிகவும் ஆவலோடு படிக்கிறேன் மாலை நிகழ்ச்சிகளில் மாலை மாலை மலர் மாலை முரசு தமிழ் முரசு ஆகிய அனை அனைவற்றையும் நான் படி மிகவும் ஆவலோடு படித்து படிக்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்